இப்போ வந்து தமிழ் மொழி என்ன சவால்லாம் வந்து எதிர்கொள்ளுதுன்னா இப்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேச்சுரிமையில் எல்லா விஷயத்திலயுமே ஒரு பட்டி மன்றத்துலயும் வந்து தமிழ்லதான் முன்னுரிமை கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் வந்து இப்போது வந்து இங்கிலீஷ்ன்ற ஒரு வேர்ட்ஸ் கொண்ட உடனே இப்போ நிறையா வந்து இங்கிலீஷ் பேசுனால் தான் மரியாதை இப்போ ஒரு ஜாபுக்கே போனாலும் இங்கிலீஷ்ல பேசணும் அப்பதான் வந்து அவங்க நல்ல ஒரு டீசண்ட் ஒரு நல்ல ஒரு படிச்சவங்க அப்படின்னு நினக்குறாங்க அதனால தான் தமிழ்மொழி வந்து தமிழ்மொழி நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே இந்தமாதிரி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்ற சவால்கள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து நம்ம தமிழ்மொழியில வந்து சவால்களை நம்ம மேற்கொள்கிறோம்